எங்களுக்கு வந்து ஆடையை வந்து வாங்கியிருந்தோம் வாங்கியிருந்தது வந்து அது எங்களுக்கு வடிவமைப்பு சரியா அமையாத காரணத்தினால நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற டைலரு கிட்டே போய் கொடுத்தோம் பக்கத்தில் டைலர்ட்ட போய் கொடுத்ததும் இது சரியில்ல எங்களுக்கு வந்து அளவு வந்து பழைய வேணும்ன்னு சொன்னால் பழைய இருக்க ட்ரெஸ்ஸை வெச்சி இதை வெச்சி தைச்சிக் கொடுங்க அப்படின்னு சொல்வோம் அது வந்து அதுவும் சரியாக அமையாத காரணத்தினால நாங்கள் வந்து இல்லை இது இது மாதிரி லூசாக இருக்குது கொஞ்சம் பார்த்து வடிவமைத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்வோம் இப்போதான் எங்கள் பொண்ணுக்கும் வந்து நாங்கள் ட்ரெஸ் எடுத்தோம் அந்த ட்ரெஸ் எடுத்தது வந்து அந்த வடிவமைப்பு வந்து சரியா எங்களுக்கு இல்லை அதனால் வந்து பக்கத்தில் இருக்க டைலர்கிட்டே போய் நாங்கள் இதை நல்லா வடிவமைத்துக் கொடுங்க இதை வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணி இது வந்து இது பண்ணிக்கொடுங்க இது பண்ணனதுனால நாங்கள் இது வந்து டைலர் மூலிமா தெரிஞ்சுக்குவோம் அப்படியே யோசனையே அதே யோசனையே வேணும்ன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க நண்பர்கள்கிட்டே கேட்போம் இது எப்படி செஞ்சால் இது எப்படி இருக்கும் இது வந்து சரியா வடிவா அமையமாட்டேங்கிதே இது எப்படி அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எடுத்து சொல்வாங்க இந்தமாதிரி போய் பக்கத்தில் வந்து நல்லா ட்ரெஸ் எடுத்துன்னு போய் நீங்களே அளவு கொடுத்து எடுத்துக்கோங்க எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்வாங்க அப்போ வந்து நாங்கள் ஆன்லைன் அவங்க மூலியுமா யோசனை கேட்டு நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் அது வந்து புதுசாக யோசனை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் ப்ராண்டு வேணும்ன்னு சொன்னால் நாங்கள் ஆன்லைன் மூலிமாவோ தெரிஞ்சு நாங்கள் வந்து இது பண்ணிப்போம் ஆன்லைன் மூலிமா பார்த்தத இவங்களும் கொஞ்சம் உதவியாயிருக்காங்க இதனால் நம்ம இதை வெச்சு ஆன்லைன் மூலிமாவும் கொஞ்சம் ஃபிட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கும் நம்மளுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆன்லைன் மூலிமாக்கூட ஆர்ட்ரு பண்ணி பார்த்துருக்கோம் இந்த ட்ரெஸ் பார்த்தன்னா இந்த ஆன்லைன் மூலிமாவும் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் அதை வந்து டைலர் கடையில் எடுத்து சொன்னாங்க இந்தமாதிரி ஆன்லைனில் பார்த்தங்க இந்தமாதிரி இந்த ஆன்லைனில் பார்த்தேன் நாங்கள் இந்தமாதிரி வடிவம் பார்த்தேங்க இதனால் எங்களுக்கு இந்தமாதிரி வடிவமைச்சிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டைலர்கிட்டே போய் கேட்போங்க கேட்டதும்